எங்கள் ஏரியாவை பொறுத்த வரையும் வேறு ஒரு மதத்துப் பொண்ணை கல்யாணம் பண்ணுறது வேறு ஒரு மதத்தை பற்றி தனியாக பிரித்து பார்க்க மாட்டாங்க அதுவே மேரேஜ் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷியம் நடக்கும் போது மதத்தை விட கேஸ்ட்டு பாக்குறது அப்பறம் இந்த கேஸ்ட்டு பார்த்து இது பண்ணுறது பொண்ணு கொ கீழே உள்ள மலையில் இருக்கிறதுனால கீழே உள்ள பொண்ணு வந்துட்டு மேலே ஏத்துக்கிறதில்ல மலையில் இருக்க பொண்ணுங்களை மட்டும் கீழே கொடுப்பாங்க ஆனால் கீழே இருந்து பொண்ணுங்களை மேலே விட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் மதத்தை பொறுத்த மதம் வழியா எந்த பிரச்சனையும் இல்லை கேஸ்ட்டு வழியா எங்கள் ஏரியாவில் பிரச்சனை இருக்குது சடங்கு இந்த மாதிரின்னா பே கீழே என்ன நடக்குதோ அதே தான் கீழே எப்புடில்லாம் சடங்கு நடத்துகிறாங்களோ அதே தான் மலையிலேயும் எங்கள் ஊர்லேயும் இருக்கும் கீழே ஒரு மாதிரி மேலே மலையில் வேறு மாதிரியெல்லாம் இல்லை எல்லாம் ஒரே மாதிரி தான் நடக்கும் ஒரு சில டிஃப்ரெண்ட் இருக்கும் அது என்னென்ன டிஃப்ரெண்ட்டுன்னு எனக்கு அந்தளவும் தெரியல